நான் அனிதா பேசுகிறேன் நான் வந்து எங்கள் ஊர் வந்து சாத்தனூர் நான் வந்து ஒரு கிராமத்திலேந்தான் வரேன் ரொம்ப ஹையர் ஃபேமிலியும் கிடையாது லோ ஃபேமிலியும் கிடையாது எங்கள் வீட்டில எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தங்கச்சி எங்கள் பாட்டி என் தாத்தா எல்லாம் இருந்தோம் ஆனால் இப்பதைக்கி பாட்டி தாத்தாவும் இல்லை நாங்கள் மட் நாங்கள் நாலு பேர் மட்டுந்தான் இருக்கோம் எங்கப்பா எங்கள் அம்மா வந்து நல்லா படிக்க வைப்பாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுமே சரி எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பா வந்து டென்த் படிச்சிருக்காங்க எங்கள் அம்மா வந்து எயித் படிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் படிக்காததனால என்னை படிக்க வைக்கிறதனால அதனால நீ என்ன வேணுணா படிங்க நான் உங்கள படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க நான் இந்த படி இந்த ப இந்த குரூப் எடுத்து படிக்கிறேன்னு சொல்லுவேன் சொல்லுவேன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மா நீ படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவும் ம்ன்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஃபீஸாக இருந்தாலும் சரி நான் கட்டிடுறேன் நீ படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு இப்படி ஒரு அம்மா அப்பா யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க எனக்கு ரொம்ப கிடைச்சிருக்காங்க விவசாயந்தான் பண்ணுறாங்க ஆனால் அப்பா ஆனால் நீ எந்த குரூப் எடுத்தாலும் படி நல்லா படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஸ்கூல் சேர்ந்தேன் இங்லீஷ் மீடியம் படித்தேன் ஒன்னாவதிலேருந்து தேர்டு டூ ரெண்டாவது வரைக்கும் இங்லீஷ் மீடியம் படிச்சேன் அங்கே ரொம்ப ஃபீஸ் அதிகமாக வாங்கினால பக்கத்து ஊரில் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அங்கேயிர்ந்து ஃபி தேர்டிலேந்து ஃபிஃப்த் மட்டும் படிச்சேன் அங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ நினப்பில்ல அவ்வளதா ஃப்ரெண்டு ஏன்னா சிக்ஸ்த்திலேந்து டென்த் வரைக்கும் ஒரு அதே ஸ்கூல்ல சிக்ஸ்த்துலேந்து டென்த் மட்டும் ஒரு ஒரு ஊரில் படித்தேன் அங்கே வந்து எனக்கு மூணு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க ஸ்னேகா மீனா நாங்கள் மூணு பேரும் அங்கே வந்து அப்பயே வந்து என்ன பண்ணுவோம் எம்சிஆர்ன்னு போட்டுப்போம் இனிஷியல் போட்டு நாங்கள் ஒரு இதாக இருப்போம் நாங்கள் யார்ட்டையுமே அவ்வளதா பேச நான் வந்து அவ்வளதா யார்ட்டையும் பேசமாட்டேன் இவங்க ரெண்டு பேர்கிட்ட அப்போலேந்தே நான் குரூப்பாக இப்போ ஒரு பசங்க இருக்காங்கன்னா குரூப்பாக இருந்தாங்கன்னா ஒரு பத்து பேர் ஒரு பைதிஞ்சி பேர் ஒரு இருபது பேர் இருப்பாங்க குரூப்பாக ஒரு ஆறு பேரு ஏலு பேர் எட்டு பேர் குரூப் குரூப்பாக இருப்பாங்க ஆனால் நான் இருக்க குரூப்பில் வந்து ரெண்டு மூணு நாலு இதுக்கு மேல குரூப் இருக்காது ஆனால் இப்போ நான் பிஏ படிக்கும்போது நான் குரூப்பாக இருந்தேன்னா ஒரு பத்து பேர் இருந்தோம் கேங்காக இருந்தோம் ஆனால் இப்பதைக்கி நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு நாலு பேர்தான் மற்ற எல்லாம் அவங்கவுங்க மேரேஜ் ஆகிட்டு இதாகிட்டு ஆனால் ஸ்கூல் லைஃப்ல வந்து அப்போலேந்தே மூணு பேர்தான் ஆனால் சிக்ஸ்த்துலந்தே டென்த் வரைக்கும் மூணு ஃப்ரெண்டு இருந்தோம் ஆனால் அடிக்கடி எ எனக்கும் அவளோதா சண்டை வராது மூணு பேருக்குள்ளே ஸ்னேகாவும் மீனாவும் அவங்க ரெண்டு பேருக்குமே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும் அவங்க சண்டை போட்டு என்கிட்ட சொல்லுவாங்க இதுமாரி அவள் என்ன சண்டை வளக்கிறா இவள் என்கிட்ட சண்டை வளர்க்குறா சிக்ஸ்த்திலேருந்து எய்த்து மட்டும் ஒன்றா க்ளாஸாகதான் இருந்தோம் நைன்த்து டென்த்துலதான் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டோம் நைன்த்துல வந்து நானும் மீனாவும் ஃப்ரெண்டாக இருந்தோம் டென்த்தில் வந்து நானும் மீனாவுந்தான் ஃப்ரெண்டாக இருந்தோம் ஸ்னேகா வந்து தனியாக பிரிஞ்சு போயிட்டா அவள் ரொம்ப அழுதாள் ரொம்ப வருத்தப்பட்டாள் இதுமாதிரி பிரிஞ்சு பெயிட்டோம்ன்னு அப்புறம் அதே நான் அப்போலாம் ஃப்ரீயாக இப்போ ப்ரேக்கப்போல்லாம் ஃபஸ்ட் சேர்ந்துருந்தம்போது நல்லா நல்லா பேசிகிட்டுதான் ஜாலியாக இருந்தோம் பிரிஞ்சப்போ அப்புறம் ப்ரேக்கப்போலாம் வந்து அழுவோம் சிரிக்க அப்புறம் லாஸ்ட் நாள் டென்த் எக்ஸாம்லாம் முடிஞ்சிட்டு வெள்யில வரும்போது கல் அழுதாள் பிரிஞ்சு போறோம்னு அப்புறம் அவள் பெ அப்புறம் லெவல்த்து ட்வெல்த்து வேறு ஸ்கூல் படித்தேன் எல்லாம் பிரிஞ்சு மூணு பேருமே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க நான் அந்த அந்த ஊர் செட்டாகாதுன்ட்டு நான் எங்கள் ஊர் பக்கத்தில் இன்னொரு ஸ்கூல்ல பதினொன்றாவது லெவல்த்து ட்வெல்த்து படித்தேன் அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெ அவளோதா அங்கே லெவல்த்து ட்வொல்த்திலருந்து எனக்கு அவளோதா ஃப்ரெண்டு கிடையாது அவளோதா ஏன்னா புது ஸ்கூல்னால எனக்கு அவளோதா ஃப்ரெண்டு பேசினா பேசுவேன் அவளோதான் சைக்கிள்லதான் போயிட்டு வருவேன் அப்புறம் யூஜி வந்து காலேஜ்ஜில் படிச்சேன் அங்கே வந்து ஃப்ரெண்டு ரெண்டுப்பேருதான் அபி தனுஷான்னு அங்கேயும் அவள்கிட்ட நிறையா ஷேர் பண்ணுவேன் ஆனால் வெளிலல்லாம் கூப்பிடுவாங்க ஆனால் நான் போகமாட்டேன் அவளோதா வா வான்னு வெள்யில வா போவோம் ஜூஸ் குடிப்போம் ஏதாச்சும் சாப்பிட போவோம்ன்னு கூப்பிடுவாங்க நான் போகமாட்டேன் கோயிலுக்கு போவோம் வா போயிட்டு வரும் எங்கேயாச்சும் பீச்சுக்கு போயிட்டு வருவோம் வான்னு கூப்பிடுவாங்க அங்கேயும் அவ்ளோதா போகமாட்டேன் அப்புறம் கொரோனா ப்ரீயடு வந்துட்டு அது ரெண்டு வருஷம் வீட்டிலே இருந்ததனால அப்புடே வேஸ்ட்டாக போயிட்டு எக்ஸாம்லாம் எதுவும் எலு ஏதோ ஆன்லைன்ல எழுதி ஏதோ பாஸ் ஆகிடுவோம் அப்புறம் ஏன் ஃபேமிலிக்குள்ள நிறையா சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் எங்கள் ஃபேமிலி வந்து நான் என்ன நினைப்பேன் எல்லாருமே ஒன்றா இருக்கணும் நினைப்பேன் ஆனால் எங்கள் வீட்டில அப்படி கிடையாது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட கூட பிறந்தவங்களாம் எல்லாம் ஒன்றா இருப்போம் ஆனால் எங்கள் அப்பாவோடு கூட பிறந்தவங்களாம் எல்லாம் தனி தனியாகதான் இருக்கோம் வீடு வீடாக எனக்கு வந்து ஜாயின் ஃபேமிலிதான் பிடிக்கும் கூட்டு ஃபேமிலிதான் பிடிக்கும் எனக்கு அந்த தனி தனி ஃபேமிலிலாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் அடிக்கடி சண்டை வருதுன்னா அம்மா அப்பாக்குள்ளே சண்டை வளர்த்தாங்கன்னா அக்கா தங்கச்சி பேசிக்கலான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க எங்கள் பெரிம்மா பசங்களும் எங்கள்கிட்ட பேசமாட்டாங்க அதனால் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் நான் பஸ்ட்டு சண்டை வளர்த்தப்ப நானாகதான் போய் பேசினேன் அப்பயும் சரி பேசுனாங்க நான் அவங்க வீட்டுக்கு போவேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கு அவங்க வரமாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணிணேன் ஒரு ரெண்டு வாரம் அவங்க வீட்டுக்கு போனேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வராததனால நானும் அவங்க வீட்டோடயே கட் பண்ணிட்டேன் பேசுகிறதும் இல்லை அப்புறம் அவங்க எங்கள் நடு அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சி அவங்க அவங்க மேரேஜிக்கு எல்லாருமே சேம்மாக சாரீ எடுத்து கட்டியிருந்தாங்க எங்களை சே சேர்க்கவே இல்லை அதனால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எங்கள் அம்மாலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஃபேமிலி கல்யாணத்துக்கு மொதல் நாள் வரைக்கும் எங்களை கூப்பிட பத்திரிக்கைலாம் பேர்லாம் போட்டாங்க ஆனால் எங்கள் கூப்ப ரிலேஷனால் சும்மா வாங்கன்னு மட்டும் சும்மா கூப்பிட்டாங்க அதுக்காக போய் கிஃப்ட் மட்டும் வச்சிட்டு வந்துட்டோம் இல்லைன்னா ஜாலியாக அவங்க ராசியாக இருந்தாங்கன்னா எல்லாம் ஜாலியாக இருந்திருப்போம் அதான் சண்டை வளர்த்து விட்டாங்க கல்யாணத்தப்போ அதனால் நாங்கள் அவ்வளதா பேசவே இல்லை அப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் கொரோனா ப்ரீயடு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பிஎட் ப எங்கள் சித்தியால் நான் பிஏட் போட்டேன் எங்கள் சித்தி போடு போடுன்னாங்க நான் வந்து எம்ஏதான் போட்லாம்னு இருந்தேன் ஆனால் எங்கள் சித்தி வந்து பிஏட் தான் நீ போடணும் நீ பிஏட் போடு பிஏட் போட்டால் நீ நல்லா வேலைக்கு போகலாம் எம்ஏ போட்டால் வேஸ்ட் தான் அதனால் நீ பிஏட் போடுன்னு சொன்னாங்க அதனால் பிஏட் போட்டேன் அங்கே வந்து எல்லாருமே எனக்கு புதுசுதான் ஊ இங்கே ஊர்ல ஒரு ஃப்ரெண்டு அது சின்ன வயசு ஃப்ரெண்டு அதனால் அவளோடு சேர்ந்து ஏதோ பிஏட் போட்டு அப்புறம் அவளுக்கு இப்போ சடனாக மேரேஜ் ஆகிட்டு அதனால் மற்ற ரெண்டு ஃப்ரெண்டு இப்போ மற்ற நாலஞ்சு ஃப்ரெண்டு கிடச்சாங்க அதில் ரொம்ப க்ளோஸானது ரெண்டு ஃப்ரெண்டு அவள் இங்கேதான் அவளும் சேர்ந்துதான் படிக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் படிக்கிறோம் அவள் அடிக்கடி எங்கேயாச்சும் வெள்யில போகணும் வெள்யில போகணும் வா வாம்பா ஆனால் நான் அவளதாக போகமாட்டேன் அவள் கூப்பிட்டுட்டே இருப்பாள் நான் போகமாட்டேன் ஆனால் எங்கள் ஃபேமிலியில வந்து எங்கள் வீட்டில எங்கள் வீட்டு ஃபேமிலி வந்து நிறையவாட்டி வெள்யில அழைச்சிகிட்டு போவாங்க நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவேன் அவங்கள் வீட்டு ஃபேமிலியில யாருமே வெள்யில அழைச்சிட்டு போகமாட்றாங்கேன்ட்டு என்னை வா வான்பா நான்தான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவேன் அவள்கிட்ட அவள் வா வாம்பா நாந்தான் போம்மா நான் வரலைத போக கடுப்பாக இருக்குத தலையை வலிக்கிது கால் வலிக்கிறதுன் சொல்லுவேன் ஆனால் அவள் ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வரைவே மாட்றீங்க அப்புடின்னு சொல்லிட்டு வா வான்னு கூப்பிடுவா நான் போனதே கிடையாது சும்மா ஏதோ கடைத்தெருவுக்கு கும்பகோணம் கடைத்தெருவுக்கு கூப்பிட்டால் அதான் போயிட்டு வருவோம் ஆனால் அதிகமாக சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் சொல்லும் பசிக்கிறது பசிக்கிறதுன்னு சொல்லுவா என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே அதிகமாக பசிக்கிறது பசிக்கிறதுன்னு சொல்லுவாளோக நான் சொல்லுவேன் எதுனா கா காளான் வாங்கி சாப்புடுன்னு சொன்னால் காளானே எப்போ பார்த்தாலும் காளான்தான் சாப்புடணுமா அப்புடின்னு சொல்லுவாளோக இல்லைன்னா பரோட்டா சாப்பிட கூப்பிடுவாளோக எனக்கு பரோட்டா எனக்கு அவளோதா பிடிக்காது சாப்பிட்றத்துக்கு இல்லை நீ பரோட்டாதான் சாப்புடணும் அப்புடின்னு சொல்லுவாளோக எனக்கு பரோட்டாலாம் எனக்கு அவ்ளோதா பிடிக்காது வேணாந்தை நீங்கள் வேணா சாப்பிடுங்க நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவேன் இல்லைனா ஜூஸ் குடிக்க வாங்கன்னு சொல்லுவேன் அதுவும் ஜூஸ் குடிக்க வாங்கன்னு கூப்டுவேன் ஜூஸ் குடிச்சால் சளி பிடிச்சிக்குன்னு சொல்லுவாளோ நான் காளான் நாங்கள் அதிகமாக சாப்பிட்டது காளான்தான் காளான்தான் நிறைய வாங்கி சாப்பிடுவோமே ஏன்னா கும்போணத்தில் மகாமகம் குளத்துக்கிட்ட காளான் வாங்கி சாப்பிடுவோம் அடுத்தது வந்து இங்கே திருப்பந்தாள்ல வந்து ம காளான்தான் வாங்கி சாப்பிடுவோம் வேற எங்கேயும்லாம் வெளிலலாம் வேற எதுவும்லாம் சாப்பிட மாட்டோம் ஹை ஓட்டல்லாம் போய்லாம் சாப்பிட மாட் நான் கூப்பிட்டுட்டே இருக்கும் ஆனால் ஏன் ஃப்ரெண்டு வந்து வாத சாப்பிட வெளில போய் சாப்பிட போவோம் வெளில போய் சாப்பிட போவோம்னு கூப்பிடுங்க நான்தான் வேணாம் வேணாம்னு சொல்லுவேன் எனக்கு கடையில சாப்பிடவே பிடிக்கவே பிடிக்காதுன்னு ச சொல்லியிருக்கேன் முன்னாடியே அதனால் கடையில் சாப்பிடவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே ஃபேமிலியோட போனா எனக்கு வெளில போணும்னாலே பிடிக்கவே பிடிக்காது எனக்கு வீட்லேயே இருக்கணும் வீட்லன்னா எப்புடின்னா வேலை எதாச்சும் இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால் வீட்டிலே இருக்க பிடிக்கும் வெளில போணும்னா இந்த வெயில்ல போனால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் இந்த பஸ்ஸில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பிடிக்கும் ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண பிடிக்கும் இந்த இந்த இடையில ஏறி இறங்கறலாம் எனக்கு பிடிக்காது இந்த வெயில்னாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த வெயில் வந்தாலே எனக்கு தலைவலி வந்துடும் அதனால் வெயில்ல போகிறத்துக்கு எனக்கு பிடிக்காது ஆனால் என் ஸ்னேகா என் ஃப்ரெண்டு வந்து ஆனால் வெள்யில போகணும் வா போவோம் போவோம் கூப்பிட்டுட்டே இருக்கும் நாந்தான் போகமாட்டேன் எங்கள் அம்மாவும் கூப்பிடுவாங்க எங்கள் அம்மாவும் அடிக்கடி ஏதாச்சும் தேவைன்னா வா பெ போயிட்டு கும்போணம் போயிட்டு வருவோம் வா எஏதாச்சும் வாங்கிட்டு வரணுன்னு கூப்பிடுவாங்க நான் நான் வர்லைம்மா நீ வேணா போயிட்டு வாம்மான்னு சொல்லுவேன் ஏன் தங்கச்சிம் என்னை தாண்டி அது அதிகமாக வெள்யில போகும் அதனால் எங்கள் அம்மா என் தங்கச்சி அழைச்சிட்டு போயிடுவாங்க நான் வீட்டிலயேதான் இருப்பேன் என்னோடய ஆம்பிஷன் வந்து பிஏ எதுவுமே கிடையாது நானாக ஏதோ பிஏ பிஏட் ஏதோ போட்டிரு வீட்டில போட சொன்னாங்கனுட்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான் வேலைக்கு ஏதாச்சும் ஸ்கூல்ல கிடச்சிதுன்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போவேன் அவ்வளோதான் வேலைக்கு ஏதாச்சும் ஸ்கூல் போனால் வேலைக்கு ஏதாச்சும் போனால் வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு எங்கள் அம்மா அப்பாதான் கையில்தான் கொடுப்பேன் நான் செலவு பண்ண மாட்டேன் எனக்கு செலவு ஆனால் அநாவசியமான செலவு பண்ணுறதெல்லாம் பிடிக்காது அப்போ வந்து எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலிதான் பிடிக்கும் இந்த கூட்டு ஃபேமிலிதான் பிடிக்கும் தனி தனியாக இருக்கிற ஃபேமிலியெலாம் எனக்கு பிடிக்காது எனக்கு அவளோதா அப்புறம் வந்து எங்கள் சித்தி சொன்னாங்க பிஎட் போடு பி எம்ஏலாம் போடாதே எம்ஏலாம் போட்டால் வேஸ்ட் அதனால் நீ பிஎட் போடு பிஏட் போட்டால்தான் நான் நல்ல லைஃப் கிடைக்கும் நான் எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு வேலையே எங்கேயுமே கிடைக்க மாட்டுது அதனால் நீ பிஏ பிஏட் முடிச்சன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு ஜாப் சேர்ந்துக்கலாம் பிஏடும் ஒரு டிகிரி இருந்தாலே போதும் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்க அதனால் நீ எம்ஏ போட்டின்னா நீ எப்படி இருந்தாலும் பிஏட் போட்டுதான் ஆகணும் அதனால் ஏன்னா பிஏட் போட்டுட்டு எம்ஏன்னா கரஸ்ல போட்டுக்கலாம் அதனால் நீ பிஏட் போட்டு பிஎட் போட்டால் நல்ல ஒரு ஜாப் போலாம் சொன்னாங்க ஆனால் எங்கள் சித்திக்கு வந்து ஒ ஒரு ஒரு ஜாப் கிடைக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஜாப் எதுவுமே கிடைக்க மாட்டுது நான் வேண்டியிருக்கேன் அவங்களுக்கு எப்படியாச்சும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அவங்க ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க யார் மூலயமாச்சும் எனக்கு வேலை வாங்கி தந்திருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது யாருன்னா எங்கள் மாமாவும் எங்கள் சித்தியுந்தான் எங்கள் மாமாவும் சித்தியும் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமாவும் எதுக்கேட்டாலும் செய்வாங்க எங்கள் சித்தியும் அதுமாரி எங்கள் எங்கள் அம்மா எங்கேயாச்சும் விட்டுட்டு போய்டுவாங்க எங்கள் சித்திதான் எங்களை ரொம்ப பார்த்துப்பாங்க அதிகமாக பார்த்துப்பாங்க எங்கள் சித்தி எங்களை சின்ன வயசியாக இருக்கும்போது ஸ்கூலுக்கெலாம் போகும்போது எங்கள் சைக்கிள்ல பின்னாடி உக்கார வச்சிகிட்டு எங்கள் அம்மா எங்கேயாச்சும் போயிடுவாங்க என்னை விட்டுட்டு நான் எங்கே ச எங்கேயாச்சும் வேலை வெள்யில ஏதாச்சும் போறமாரி இருந்தால் எங்கள் அம்மா ரெண்டாவது என் தங்கச்சி பொறந்தப்பெல்லாம் எங்கள் சித்தி எங்கள் சித்தி என்னைதான் பார்த்துக்கிட்டாங்க ஸ்கூலுக்கெலாம் என்னை அழைச்சிட்டு போய் உக்கார வச்சு சத்துமாவு எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு டப்பாவில எடுத்துகிட்டு வந்து சத்து மாவுலாம் கொடுக்கும் உக்கார வச்சு ஸ்கூல்ல சார்லாம் தெரியாமல் கீழே உக்கார வச்சு நான் ஒரு டென்த் படிக்கும்போது லீவ் போட முடியாதுன்ட்டு என்ன உக்கார வச்சு சாப்பாட்லாம் ஊட்டி விடும் சா இன்னமும் எது என்ன எனக்கு என்ன சாப்பாடு கேட்டாலும் எனக்கு செஞ்சுத்தரும் எங்கள் சித்தி இன்னமும் போனால் வாம்மானுதான் கூப்பிடும் ஊருக்கு வா வான்னு கூப்பிடும் நாந்தான் போகமாட்டேன் எனக்கு அங்கே இருக்க பிடிக்க மாட்டுது கடுப்பாக இருக்குது அதனால் வரமாட்டேன்னு சொல்லுவேன் ஊருக்கு போக பிடிக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கேயாச்சும் ஊருக்கு வான்னு கூப்பிட்டாங்கன்னா எங்கள் அம்மாவோடு சேர்ந்து போயிடுவேன் ஆனால் போயிட்டு ஒருநாள் ரெண்டு நாள் இருந்துட்டு வரணும் இந்த ஒரு மாசம் ஒரு வாரல்லாம் இருக்க எனக்கு அவளவா பிடிக்காது ஜா எங்கள் எங்கள் அம்மாவோடய சித்தி எங்கள் அம்மாவோடய த கூட பிறந்தவங்கள்லாம் இருந்தாங்கன்னா சேர்ந்துருந்தாங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம் அப்புறம் எங்கள் ஆத்தா ஊரில் திருவிழாலாம் நடக்கும் அங்கே ஜாலியாக இருக்கும் அப்புறம் எங்கூரில் காளியாட்டம் நடக்கும் அங்கே ஜாலியாக இருக்கும் நிறையா நிறைய சொந்தக்காரங்கலெலாம் வருவாங்க அதுமாதிரி காளியாட்டலாம் எங்கே நடந்தாலும் நாங்கள் போய் காளியாட்டம் பார்க்க இப்பவே ஆரமிச்சிடுவேன் காளியாட்டம்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்